நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீராம் சில்க்ஸில் டிரெஸ் எடுக்க போனோம் டிரெஸ் எடுக்க போவோம் நாங்கள் ஷர்ட் பேன்ட் எடுத்தோம் ஷர்ட் பேன்ட் எடுக்கும் மோது இந்த பேன்ட்டில் ஒரு பரிசு கூப்பன் இருந்துச்சி அந்த பரிசு கூப்பனை எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கு அந்த டிரெஸ் எடுத்ததுக்கு பாதி விலய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க டிஸ்கவுண்டு பண்ணி கொடுத்தனால இந்த ஆஃபர் இப்போ மட்டுந்தான் இருக்கா இல்லை அவங்க இன் இன்னும் எத்தினி நாள் இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மந்து ஃபுல்லாக இருக்கு இந்த ஆஃபர் அப்படி சொன்னாங்க என்னென்ன டிரெஸுக்கெல்லாம் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம் அதுவும் இங்கே இருக்கிற எல்லா டிரெஸுக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறோம் நாங்கள் மா உடனே போய் இன்னும் ரெண்டு ஷர்ட் பேன்ட் எடுத்து ஃபேமிலிக்கு இன்னும் டிரெஸ்செல்லான் எடுத்து அதெல்லான் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க வந்து பாதி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் நன்மையாக இருந்துச்சி இந்த மந்தில் நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தனால அந்த கடையில் நான் நிறையா டிரெஸ்சு எடுத்து நிறையா டிரெஸ் எடுத்து முடிச்சு நிறையா டிஸ்கவுண்ட்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம்